ஹலோ ஆமாம்மா இந்த மாரியப்பன் கடை தான் சொல்லுங்கள் அலமேலு மாரியப்பன் கடை ஆமாம்மா ஆ கடைக்கும் கடைக்கும் இந்தா ஒரு நிமிஷம் இந்த பென் எடுத்துக்கிறேன் சொல்லுங்கள் சரி ஃபர்ஸ்ட்டு எல்லா கேட்டகிரிலையுமே இருக்கு ஃபர்ஸ்ட்டு மென்ஸ் பார்த்துக்கலாமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரி

ஆ வேஷ்டியெல்லாம் இருக்கு சரி ஆமாம் ஆமாம் சரி இருபதா ஆ இருக்கு மென்ஸ் வியரு கிட்ஸ் வியர் எல்லாமே இருக்கு சரிங்க ஆமாம் ஆமாம் ட்ரவுசரு

லேஸ் வச்சமாதிரியே பண்ணிக்கலாங்களா சரி ஆ பண்ணிக்கலாம் ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆ பலோஸா ம் சரிங்க சரிங்க ம் சரிங்க எல்லாமே எல்லாமே நல்லாயிருக்குங்க இப்போ தீபாவளி வேறு இப்போ வரப்போதுங்களா எல்லா கலெக்க்ஷன் இருக்கும் சரிங்க கொடுத்தடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து பண்ணிக்கலாம் ம் ஆ இருக்குங்க இருக்கு ம் சரிங்க முப்பத்து ஓரு சைஸ் நாற்பது ஒரு சைஸில் கொடுத்துடறேங்க அது பார்த்து பண்ணிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரி உங்கள் விரும்பந்தான் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் அட்ரஸு இந்த ஐயப்பாக்கு பக்கத்தில் இருக்குங்களே அதானா சரிங்க சரிங்க அப்படியாங்க சரிங்க இந்தா இருங்க ரேட்டு போட்டு நான் வந்து எல்லாம் இது பண்ணுறேன் மென்ஸ் வியரில் ரெண்டு பலோஸாவில ரெண்டு கிட்ஸ் வியர் மொத்தமாக சேர்த்து ஒரு பத்தாயிரம் வருதுங்க பத்தாயிரம் பத்தாயரத்து அறநூறுபா வருது என்னங்க டிஸ்கவுண்ட் பண்றது தீபாவளி கலெக்க்ஷன் வேற வருதுங்களா அதுக்காண்டி தான் ஒரு அஞ்சு பர்சன்ட் வேணா உங்களுக்கு உங்களுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி வேணா பார்த்து பண்ணிக்கலாங்க ஏன்னா ஏன்னா நானும் ஒரு ஹோல்சேலர்தாங்க மேனிஃப்பேக்சருக்கிட்டர்ந்து நானும் உங்களுக்கு வாங்கித்தானே தரேன் எனக்கும் கொஞ்சம் எதாவது கமிஷன் கிமிஷன் பார்த்து பண்ணணுல்ல அதான் அஞ்சு பர்சன்ட் குறச்சிக்கிறேன் உங்களுக்காண்டி ம் கட்டுப்படி ஆகாது இங்கேயும் எங்களுக்கும் கட்டுப்படி ஆகணுமில்ல ஏன்னா நீங்களும் துணிக்கடை வச்சியிருக்கீங்க அதெல்லாம் பார்த்து பண்ணிரலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு உங்களுக்காண்டி இப்போ வேணா ஒரு பத்து பர்சன்ட் போட்டுக்கறேங்க அவ்வளோதாங்க முடியும் ஏன்னா வந்துட்டு தீபாவளி டைம் இருபது எங்கேங்க நீங்கள் சொல்லுறிங்க நீங்களும் வந்துவிட்டு ட்ரஸு கடை சரிங்க சரிங்க பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் சரி உங்களுக்காண்டி பார்த்து பண்ணிக்கலாம் தீபாளி கலெக்சன்லாம் வருது ஆர்டர் கொடுத்துருக்கோங்க பார்த்து பண்ணிக்கலாங்க சரிங்க பார்த்து பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் இது பண்ணோன்ன உங்களுக்கு இது பண்ணுறேங்க வந்து வாங்கிக்கோங்க ம்